நான் வந்து நல்லா சமைப்பேன் நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து என்னோடய சேனல் எனக்குன்னு யூடியூப் சேனல் எதுவும் கிடையாது என் ஃப்ரெண்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வெச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு டைம் வந்து நான் ரசகுல்லா செஞ்சு போட்டேன் அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் யூடியூபில் அப்லோட் பண்ணது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்ன்னா மூணு லிட்ரு பால் வாங்கிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு லெமன் நல்ல கொதிக்க வெச்சு நல்ல கொதிக்க வெச்சிட்டு லெமன் புழிஞ்சு ஊற்றினோன திரஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு ஒய்ட் கலர் துணியில் வடிகட்டிவிட்டு நல்லா இதை புழிஞ்சு ஐஸ் கியூப்ல ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா அதை நல்லா அலசிட்டு நல்லா புழிஞ்சு ஒரு வெயிட்டான ஒரு ஒரு கல்லை எடுத்து அது மேலே வெச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்டுவென்டி மினிட்ஸ் வெச்சிட்டோம் அது நமக்கு கெடைச்சது வந்து பன்னீர் மாதிரி கிடைச்சிச்சி அதை நான் என்ன பண்ணேன் அப்படினா எடுத்து நல்லா உதிர்த்து விட்டு நல்லா பெச நல்லா வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெசைஞ்சி அதில் கொஞ்சோண்டு பால் பவுடரை தான் அமுல் பால் பவுடரை வாங்கி ஆட் பண்ணி நல்லா போட்டு பெசைஞ்சி சின்னச் சின்ன பாலாக உருட்டிக்கிட்டேன் உருட்டி என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வெச்சி அதில் வந்து சக்கரை போட்டு அதில் வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அதாவது ரொம்ப பாகாக இருக்கக் கூடாது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக ஆகிடுச்சி ஸோ அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வெச்சிட்டேன் மறுநாள் வந்து எடுத்து சர்வ் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு மட்டும் ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருந்தேன் இந்த பாகில் அப்படி நான் நினைக்கவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்துச்சி அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு லைக்ஸ் போட்டிருந்தாங்க நல்லா வந்திருந்துச்சி அதுதான் என்னோடய யூடியூபோடய ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் செக்கெண்ட் பார்த்தீங்க அப்படினா எனக்கு வந்து ஒரு சவால் என்னென்னா என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிதான் ஒரு சவால் அதாவது என்னென்னா ரெட் வெல்வட் கேக்கு அதை நான் என்ன பண்ணேன் அப்படினா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கனா கேக்குக்கு போடுகிற ஐட்டம் போட்டுட்டு அந்த கலருக்கு பதிலாக பீட்ருட்டை அரைச்சி அந்த சாறை எடுத்து நான் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா மத்த எல்லாமே கேக் ஐட்டம் எல்லாமே அப்படிதான் அந்த பீட்ரூட் சாறை எடுத்தோம்னா ரெட் கலர் வெல்வெட் ஐட்டம் மற்ற எல்லாமே கேக் போடுற ஐட்டம் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் கலருக்கு பதிலாக மட்டும் இதை நான் பண்ணேன் அந்த கேக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருந்துச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட வந்திருச்சி அதுக்கு கமெண்ட்லாம் எல்லோருமே இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்டின்ட்டுன்னு சொன்னாங்க அதுதான் வந்து என்னோடய ரெண்டாவது சமையல்